அண்ணா என் பேர் ரேவதி இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு ஆட்ரு போட்டிருந்தேன் மீன் உணவகத்தில் நீங்கள் அங்கிருந்து சாப்பாடை எடுத்துவிட்டீங்கன்னு எனக்கு வந்து வரைபடத்தில் வந்து காட்டிச்சு ஆனால் இது என்னோடய வீட்டு முகவரிக்கும் நீங்கள் போகிற அந்த வழிக்கும் கொஞ்சம் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படி போனால் ரொம்ப நேரம் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் நான் வேறு ஒரு வழி சொல்கிறேன் அதில் வர முடியுமா என்னோடய வீட்டு முகவரியை வேணால் உங்களுக்கு நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க நாலு அழகரடி ஒன்றாவது தெரு கனிமேடு மீன் மார்க்கெட்டு மதுரை பின்கோடு வந்து ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஆறு இதுதாண்ணா பின்கோடு நீங்கள் வந்திங்கன்னால் இது இப்போ நீங்கள் இருக்கிற வழியில இருந்து அப்படியே நேராக வந்திங்கன்னால் கோரிப்பாளையம் வரும் அங்கே இருந்து அப்படியே இறங்கி சிம்மக்கல் வரணும் வந்துட்டீங்கன்னால் அப்படியே ஒரு ஜெயில் ரோடு போகும் அது கீழே போகக்கூடாது அது கீழே போனால் திரும்ப சுற்றி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ மே ஜெயில் ரோட்டில் இருந்து மேலே வரணும் வந்திங்கன்னால் ஒரு பக்கத்தில் ஒரு இதயம் மருத்துவமனைனு ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயிலிருக்கும் அதுக்கு அப்படியே வந்திங்கன்னால் ஒரு இடப்பக்கம் திரும்புனிங்கன்னால் ஒரு மளிக கடை இருக்கும் அந்த மளிக கடை ஒட்டி தான் வீடு அதுவும் மொதல் மாடிண்ணா அங்கே வந்துடுங்க வீட்டில் சாப்பாடு சின்ன கொழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆட்ரு போட்டது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அவங்க மாத்திரலாம் போடணும் இப்போ சாப்பாடு வரணுங்றக்காக தான் அவங்க காத்துகிட்ருக்காங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமா மாத்திர போடுவாங்க சின்ன கொழந்தைங்களுக்கும் அங்கே இட்லி ஆட்ரு போட்டிருக்கோம் அதுவும் இன்னும் சேர்ந்து தான் வரணும் அவர்களும் கொஞ்சம் பசியில் இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் வேணால் என்னோடய இன்னொரு ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இது தான் நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த முகவரியில் எதுவும் கொழப்பமா இருந்துச்சுனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு திரும்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே கிட்டக்க வந்தோன்னே நான் வந்து கீழே இறங்கி வந்து நிற்கிறேன் நான் சாப்பாடு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா மட்டும் வாங்க